தண்ணீருங்கிறது ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு பொருள் ஒரு ஆகாரமாக இருக்குது நம்ம எடுத்துக்கிற ஆகாரத்திலேயே தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐந்தரை லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியாவது சராசரி மனிதன் குடிக்கணும் அதே அந்த தண்ணீரே அளவுக்கு மீறி ஒரு எட்டு லிட்டர்னு போய்டுச்சின்னா அந்த எட்டு லிட்டருமே அவனுக்கு சில நேரம் ஆபத்தாக முடியும் அப்போ தண்ணீர் எந்த அளவுக்கு அளவாக எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் நல்லது ஆனால் ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது குறைந்த அளவு எடுத்துக்க வேண்டியது நம்ம பாடி நம்ம உடம்புல இருக்க எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிப்பட்ட தண்ணீர் வந்து நிறைய இடத்துல குழாய் நீராக கிடைக்கிறது எல்லாத்துக்கும் தண்ணீர் கிடைக்குதானு கேட்டால் ஆமாம் எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கிறது அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கானு கேட்டீங்கன்னா ஆமாம் அந்த தண்ணீர் சுத்தமாக தான் இருக்குது இது வரைக்கும் எந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தண்ணீர்ல வராமல் இருக்குது குழாய் நீர் வந்து ஒரு எங்கள் வீடு எடுத்து எங்கள் வீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் வீதி எங்கள் வீதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு குழாய் நீர் இருக்குது அந்த குழாய் நீர் வந்து ரொம்ப கம்மியாக வரதுனால என்ன பண்ணுறாங்கன்னா பம்ப் செட் போட்டு கை அடி பம்ப் கையி கையில் வந்து தண்ணீரை அடித்து பிடிச்சிக்கிறாங்க அந்த தண்ணீரை அடித்து பிடிக்கிறதுலையும் ஒரு நன் நன்மை இருக்குது என்னென்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஒரு ஒரு புத்துணர்வு கு பா தரக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த குழாய் நீரை வந்து அவங்கவுங்க குடும்பத்தினர் பிடிக்கும்போது அதை அடிச்சிட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அந்த தண்ணீரை பிடிக்கும்போது ஒரு வடிக்கட்டியை போட்டு தான் பிடிப்பாங்க ஏன்னா நம்ம வீதியில் வந்து குழாய் நீர் இருக்கிறனால அதில் நிறைய பூச்சி இல்லைன்னா வெளியில இருக்க தூசியெலாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த குழாய் நீரை பிடிக்கும்போது ஒரு வடிக்கட்டியை போட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிறாங்க அதை இன்னொரு கொடத்தில் வீட்டுக்கு போய் ஊற்றும்மோதும் அதை சரி முறை நல்ல முறையில் வடிக்கட்டிக்கிறாங்க சரி இந்த குழாய் நீரை அப்படியே குடிக்கலாமான்னு கேட்டால் இல்லை குடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம குழாய் நீர் வராது ஒரு ஒரு நீர் தேக்கியிலிருந்து அனுப்புகிறாங்க அந்த நீர் தேக்கியிலேருந்து வந்து ஒரு ஒரு பெரிய டேங்க்கில் அதை நெரப்புறாங்க அந்த டேங்க்ல நெரப்புன தண்ணியை ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ஒரு வீதிக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாளுக்கு தான் அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது அது பைப் வழியாக சுத்திகரிச்சு தான் வருது அதை நம்ம அப்படியே குடிக்கக்கூடாது என்ன தான் நம்ம வடிக்கட்டியை போட்டு நம்ம வடிக்கட்டி குடித்தாலும் நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சூடாக காய்ச்சி ஆற வெச்சு தான் குடிக்கணும் ஏன்னா அது மூலயமா நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வரவும் வாய்ப்பிருக்குது நமக்கு கிடைக்கிற தண்ணீர் எல்லாமே சுத்தமான தண்ணீர் தான் எல்லா டைமும் எங்கள் வீதியில் தண்ணி பிடிக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது என்னென்னு பார்த்தா ப்ளீச்சிங் பௌட்டரு தாங்க அந்த ப்ளீச்சிங் பௌட்ர் போட்டு தான் அந்த டேங்க்கெல்லாம் வந்து சுத்தம் செய்வாங்க அதனால் அதை வந்து நம்ம நல்லா வடிக்கட்டி காய்ச்சி நம்ம குடிக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் எப்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு சோர்வுலிருந்து நீங்கி புத்துணர்ச்சியாக இருக்கும் அதனால் எப்பவுமே நான் தண்ணிக்குடிக்க மறக்கவும் மாட்டேன் எனக்கு தண்ணிர் குடிக்கிறது மிகவும் பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்குது